பண்டிகைகளில் நீங்கள் சமைக்கும் உணவுகள் என்னங்கிறது எடுத்துக்கிட்டால் முதல் பண்டிகையாக எடுத்துக்கிட்டால் ஜனவரி ஒன்றாந்தேதி தான் ஃபஸ்டு ஆரம்பிச்சு சொல்லலாம் வருஷத்தில் பிறக்குற முதல் தேதி அதாவது புது வர்ஷங்கும் போது எல்லாமே நம்ம வாழ்க்கைல புதுமையாக மாற்றங்களை அடையணும் அப்படினு சொல்லும் போது அந்த வருஷத்தையே வந்து ஒரு இனிமையாக தொடங்கணும் சொல்லிவிட்டு தான் எல்லோருமே நெனைப்பாங்க அது மாதிரி பண்ண அந்த ஜனவரி ஒன்றுங்கறத்தனைக்கு வந்து காலையில் எடுத்துகிட்டா ஒரு இனிப்பு வகையை எடுத்துகிட்டா ஒரு கேசரி பலகாரம் ஏதாவது இனிப்பு பலகாரம் இது மாதிரி செய்து வீட்டில் பசங்களுக்கு கொடுத்துட்டு கோவிலுக்கு போய்விட்டு சாமி கும்பிட்டு வர்றது வழக்கோம் அது மாதிரி பிள்ளைகளுக்காக வீட்டில் கேக்கும் வெட்டி பா கொண்டாடுவது உண்டு மொதல் அதுதான் ஜனவரி ஒன்றாந்தேதி நடக்கிற பண்டிகை இ இந்த பண்டிகை தான் அன்றைக்கு வந்து பிள்ளைங்களுக்காக பிரிஞ்ஜி மற்றபடி கொஞ்சம் வெரைட்டிஸ்ஸா சாப்பாடு சமையல் வகைகள் உணவு பரிவாரங்கள்ங்கிறது பிள்ளைங்களுக்கு தா பிடிச்சா மாதிரி உணவு பழக்கங்கலாம் அன்றைக்கி செய்துக்குவோம் அடுத்தது எடுத்துகிட்டா ஜனவரி மாதத்துலையே பண்டிகை வந்து ம பொங்கல் பண்டிகையை தான் சொல்லலாம் பொங்கல் எடுத்துக்கிட்டா பொங்கலை வந்து மூன்று அது நாலு பிரிவாக நம்ப சொல்லலாம் ஏனால் உழவர் திருநாளையும் சேர்த்து கணக்கு பண்ணும் போது நாலு பிரிவாக சொல்லலாம் போகி பண்டிகை காணும் பொங்கல் அடுத்தது அடுத்தது மாட்டு பொங்கல் அதுக்கடுத்தது வந்து உழவர் திருநாள் போகி பண்டிகைங்கிறத வந்து அதோடய பழக்கமே வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது தான் ஒரு பழக்கோம் அதாவது பழையனை கழிதல்ங்கிறது பழையே பொருட்கள வந்து வேண்டாத பொருட்கள நம்ப தூக்கி எறிஞ்சுட்டு புதிய பொருட்கள வாங்கி அன்றைக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பழக்கோம் போகி பண்டிகைங்கிறதுக்கு வந்து கிராமத்த பொறுத்தவரை வந்து அன்றைக்கி ஈவினிங்கா சாய்ங்காலம் ஒரு அஞ்சரை ஆறு மணி போல் ஆடு மாடு வர டைம்மிங்கிக்கு மகமாயிக்கு படைச்சலுங்கிற மாதிரி தான் ஊரை எங்கள் ஊரை பொறுத்த வரை அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அன்றைக்கி என்னானால் பா காய் எல்லா வகையான காய்களையும் சாம்பாருக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் நம்ப அந்த கொ சாம்பாரில் வந்து இது கருவாடு சேர்ப்பாங்க கருவாடு முட்டை இது மாதிரி அந்த சாமிக்கு படைத்தன்னைக்கி படைக்கணுங்கிறதே வந்து கோழி அதாவது முட்டையும் பொட்டையும் வெச்சு படைக்கணும் அப்படினு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த அதுதான் உணவு பழக்கங்கள் அது மாதிரி மாவு மாவு இடிப்பாங்க மாவு சுண்டல் இந்த இதெல்லாம் பயறு வகைகள் மொச்சை மொச்சை நம்ப சிறு பயறு தட்டை பயறு இந்த மாதிரி நம்ப காட்டில் விளஞ்ச பொருளெலாம் கரெக்டாக அப்போ வச்சுருப்பாங்க மக்கள் அந்த மாதிரி பொருளுகளெலாம் வச்சு அதை வந்து மகமாயிக்கு அது ஒரு கலசம் மாதிரியே வீட்டில் ஒரு சொம்பில் கலசம் மாதிரி வேப்பிலையை சொருகி அது மேலே நூல் கட்டி கொழந்தைங்க நம்ப வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் மஞ்சள் கயிறு கட்டிக்கிற மாதிரி ஒரு ஒரு சாஸ்த்திரம் அது ஒரு அந்த மஞ்சள் கயிறை வந்து தண்ணியை விடணும் வெள்ளை அதாவது வெள்ளை கயிரு மஞ்சளை தடவி அந்த வேப்பிலை மேலே அந்த சோம்பு மேலே ஒரு கலசம் மாதிரி வெச்சு வெச்சுருவாங்க அந்த மாதிரி படைப்பாங்க அது தான் வந்து போகி பண்டிகைளை கொண்டாடுவது அன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டாலும் வடை பாயாசம் எல்லாம் எல்லாம் எல்லாத்துக்கும் தான் சேர்த்து தருவாங்க பொரியல் மேக்ஸிமம் நான்வெஜ் கண்டிப்பாக அதுதான் வந்து கோழி கறியை சமைப்பாங்க அன்றைய பொறுத்த வரை கோழி கறியை சமைப்பாங்க கோழி முட்டை இதெல்லாத்தையும் வெச்சு படைக்கிறது தான் போகி பண்டிகைக்கு செய்யுறது மறுநாள் வந்து காணும் பொங்கல் காணும் பொங்கலுங்கிறதுக்கு இந்த சூரியன் உதிச்சு வர்றங்காட்டியுமே நம்ம கும்பிட்ற ஒரு பொங்கல் அதாவது கோல காலம்பர நேரத்திலையே எழுந்திரிச்சி நம்ப வீட்டுக்கு வெளியே அடுப்பை பற்ற வெச்சு ரெண்டு பொங்கலையும் செய்வாங்க இனிப்பு பொங்கல் அதாவது சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் இரண்டையுமே செய்வாங்க இரண்டையும் படைச்சு நம்ப கரும்பை வெச்சு வாழை தார் வாழை தார் வாழைப் பழம் கரும்பு எல்லாத்தையும் வெச்சு மற்றபடி இப்போ காட்டில் விவசாயம் பார்க்குறவங்க எல்லாமே விவசாயம் பார்க்குறவங்க தான் ஊரை பொறுத்த வரை அவங்க வந்து அருவாள் களக்கடு மண்வெட்டி மற்றபடி இரும்பு சம்மந்தப்பட்டமான பொருட்கள் அனைத்தையும் வெச்சு அன்றைக்கி கும்பிடுவாங்க அது தான் வந்து பழக்கோம் அன்றைக்கி எல்லா பொருளையும் வெச்சு கும்பிடுவாங்க கும்பிட்டு இப்போ கொழந்தைங்க வந்து ஒரு வீட்டில் ஃபஸ்டு வ ஃபஸ்டு கொழந்தையா இருந்தாலும் எத்தனாவது கொழந்தையா இருந்தாலும் சரி ஒரு கொழந்த பிறந்து அந்த பொங்கல் தான் அந்த கொழந்தைங்களுக்கு ஃபஸ்டு பொங்கலாக வருதுனு சொன்னால் அந்த கொழந்தைக்காக தான் முன்னாடி அந்த சாப்பாடை காணும் பொங்கலுங்கிறது அந்த கொழந்தைக்கு தான் முன்னாடி வெச்சு சாப்பாடை ஊட்டுவாங்க ஊட்டிவிட்டு இப்போ நம்ப ஒரு ஊர் நம்ப ஊரில் எத்தனை பேர் மக்கள் எவ்வளோவு மக்கள் இருந்தாலும் சரி இப்போ வீடு வீடாக போய்விட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு உருண்டை சாப்பாடு அந்த இனிப்பு அதாவது எனக்கு வந்து கொழந்த பிறந்தது ஒரு இனிப்பாக நம்ப அதை கொண்டாடுற மாதிரி அன்றையகட்டம் வந்து ஒவ்வொரு வீடாக போய்விட்டு அந்த சாப்பாடு உருண்டை சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க காணும் பொங்கலுங்கிறது நடக்கிறதுல இது தான் அடுத்தது வந்து மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல்னு எடுத்துக்கிட்டால் வந்து இது வந்து இது மூணாவதாக வர்ற பொங்கல் அந்த பொங்கல் அது வந்து ஆடு மாடுக்காக படைக்கப்பட்ட ஒரு பொங்கல் இன்றைய காலோம்ல அன்றைய காலக்கட்டத்திலிருந்து இருந்துக்கிட்டு இருந்தது ஒரு விஷயோம் அந்த ஆடு மாடு இப்போ வீட்டில் வெச்சுருக்கவங்க அனைவரும் வந்து ஆடு மாடை மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு போய்விடுவாங்க அன்றைக்கு வந்து வாசலில் நல்லா கோலம் போட்டு கலர் அடிச்சு அதை வந்து சாணத்தாலையே ஒரு எப்படி சொல்வது ஒரு ஒரு கட்டடம் மாதிரி பிரிப்பாங்க அந்த வாசலை வந்து ஒரு நாலு கட்டங்களாக அதை பிரிப்பாங்க அதில் வந்து ஒரு கட்டத்தில் செம்மண் தண்ணியை ஊற்றுவாங்க இன்னோரு கட்டத்தில் சுண்ணாம்பு தண்ணியை ஊற்றுவாங்க இன்னோரு கட்டத்தில் வந்து அந்த கஞ்சி தண்ணியை ஊற்றுவாங்க அப்புறோம் ஒரு கட்டத்தில் நம்ம கோல மாவை வந்து அந்த கலர் பொடி கலந்தது எல்லாத்தையும் அதை ஊற்றுவாங்க ஊற்றி அதில் வந்து பரங்கி பூ வைப்பாங்க அந்த அந்த கட்டத்தில் பரங்கி பூவை வைப்பாங்க வச்சு மூடி வச்சுருவாங்க அந்த ஆடு மாடு வர்ற டைம்க்கு அன்றைக்கு வந்து இந்த பூளைப் பூவெல்லாம் வச்சு தோரோ ஒரு ஆடு மாடு வச்சுருக்காங்கன்னா இந்த தோ அந்த நுழைவாயில் அதாவது வாசப்படிக்கு நேராக நம்ம வீட்டு வாசப்படிக்கு நேராக அதை ஒரு தோரணமாக தொங்க விடுவாங்க ஒரு மாலை மாதிரி போட்டு தொங்க விடுவாங்க அன் அன்றைக்கு வந்து ஆ அன்றைக்கி தான் வந்து ஆடு மாடுங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம்ங்கிற மாதிரி அது நல்லா குளிப்பாட்டி குளிக்க வெச்சு குளிப்பாட்டி அதுக்கும் பொட்டு வெச்சு அதை வந்து நம்ப வந்து நம்ப எப்படி ஒரு மனிதனை அலங்கரிக்கிறோமோ அந்த மாதிரி அதை அந்த ஆடு மாடை அன்றைக்கி அல அலங்கரிப்பாங்க அப்போ வந்து மேய்ச்சலுக்கு போய்ட்டு அது வந்த உடனே அது வரும்போது நம்ம அந்த தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து திறந்து அதை திறந்து அது முகத்துல முழிக்கிற மாதிரிக்கி விடுவாங்க ரெண்டாவது வந்து அன்றைக்கி நிறையா ஒரு சில இடத்துல வந்து உலக்கைய போட்டு தான் அதை தாண்ட சொல்லுவாங்க அந்த ஆடு மாடை வந்து வரும் போது உலக்கைய வைப்பாங்க வீட்டுக்கு வீடு இன்றைய காலக்கட்டத்தில் உலக்கை வச்சுருக்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அன்றைக்கி வச்சுருந்தவங்க வச்சுருக்காங்க இன்னமும் இருக்குது சிலர் வீட்டில் இருக்குது அந்த உலக்கைய வந்து ஏன் தாண்ட சொல்கிறாங்கனா அதுலையும் ஒரு விஷயோம் அன்றைக்கு வந்து ஆடு மாடுக்காக படைக்கப்பட்ட ஒரு பெரிய விஷயமானது பொங்கல் அதாவது அந்த ஆடு மாடு மேய்ச்சலுக்காக போய்விட்டு வரும் போது ஏதும் விஷக்கடி பாம்புக்கடி மாதிரி இருந்துச்சுனா அதாவது சப்போஸ் அந்த மாதிரி இருந்துச்சினால் அந்த உலக்கைய தாண்டறத்துல அதுங்களோட கால் மோதுறதுலையே அந்த உலக்கைல அவு அது அது ஒரு விசித்திரம் மாதிரி ஏதாவது இருந்தாலும் அந்த ஆடு மாடுக்கு அது விஷம் ஏறாதுங்கிறது ஒரு ஐதீகம் அது ஒரு முறை பழக்கோம் அந்த ஆட்டு மாட்டுக்காக அன்றைக்கி அன்றைக்கி வந்து அதுக்கப்பறோம் பொங்கலை நைட்டு நைட்டு தான் அந்த பொங்கலை அது மாதிரி ஊட்டுவாங்க அந்த பொங்கல் ஊட்டுறதுலயும் ஒரு சாஸ்த்திரம் இருக்குது ஐயரு மொதல் மொதலில் ஐயரு கூவினதுக்கப்புறம் தான் மக்கள் கூவணுனு சொல்லுவாங்க அது வந்து தெரிஞ்சவங்க ஊரில் கேட்பாங்க இது மாதிரி மொதலில் அங்கே ஐயரு கூவிட்டாங்களா படைச்சுட்டாங்களா அப்படினு சொல்லிவிட்டு கேட்டுவிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடுக்காக அதை ஊட்டுவாங்க இது வந்து மூணாவது பொங்கலாக ஆயிடுச்சு மாட்டு பொங்கல்ங்கிறது நெக்ஸ்டு வந்து உழவர் திருநாள் உழவர் திருநாளுங்கிறது அந்த ஜனவரி மாதத்துலையே வர்றது தான் உழவர் திருநாள் மறுநாள் இது வந்து வந்து கொழந்தைங்களுக்காக கொழந்தைங்கலேந்து பெரியவங்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு பிரமிப்பான விஷயம் தான் சொல்லணும் இது வந்து இந்த பண்டிகை வந்து ஊருக்கு ஊருக்கு விளையாட்டு அதாவது முதல் விஷயம் அதில் வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்க முதல் கண்டிப்பாக வந்து க அன்றைக்கி வந்து உழவர் திருநாளை பொறுத்த வரையில் வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக நான்வெஜ் தான் சமையல் பண்ணுறது அதே மாதிரி இந்த மன்னிக்கவும் நான் ஒரு விஷயத்த மறந்துவிட்டேன் இந்த மாட்டு பொங்கலில் வந்து இறந்தவங்கள் அதாவது குடும்பத்தில் மாமியார் மாமனார் முன்னோர்கள் யாரும் இறந்து இருந்தாலும் இது வந்து பொங்கலை வந்து மாட்டுக்காக நைட்டு வெச்சு படைக்கிறோம் மதிய டைமில் இறந்தவங்களுக்காக அதுதான் காய்கறி நம்ப காய்கறியை போட்டு சாம்பார் வைத்து அன்றைக்கும் இது மாதிரி சிக்கன் ஏதாவது செய்து வடை பாயாசம் செஞ்சு நம்ப ஸ்நாக்ஸ் ஏதாவது வீட்டில் நம்பளாக இப்போ ஒரு அதிரசம் லட்டு நமக்கு செய்ய தெரிஞ்ச முறுக்கு இதை மாதிரி சுட தெரிஞ்சு சுட்டாலும் சரி இல்லை கடையில் வாங்கிட்டு வந்து வச்சு படைத்தாலும் சரி இறந்தவங்களுக்காக அதை அன்றைக்கி படைப்பாங்க மத்தியானமா படைப்பாங்க படைச்சிட்டு நைட்டு தான் அந்த மா மாட்டுக்காக எல்லாம் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு உழவர் திருநாளில் வந்து எடுத்துக்கிட்டால் அன்றைக்கி காலையில் வீட்டுக்கு வீடு எல்லோர் வீடுமே கறி தான் எடுத்து சமைப்பாங்க அவங்கவுங்களுக்கு பிரியத்துக்கு ஏற்ப நான்வெஜ் எடுத்து சமச்சுப்பாங்க அதைத் தாண்டி விளையாட்டு போட்டிகள் வைக்கிறதும் அன்றைக்கி எல்லா இடத்துலையும் இப்போ இயல்பாக போச்சு இதை வந்து வீடு வீடாக கலெக்ஷன் பண்ணி செய்யுறதும் உண்டு இல்லை பசங்கள் கையில் இருந்தும் சில பேர் போட்டு பண்ணிக்கிறதும் உண்டு இது வந்து பெரியவங்க சிறியவங்கனு எல்லோருக்கான ஒரு விளையாட்டுப் போட்டி இது இந்த விளையாட்டுப் போட்டி வந்து எல்லாத்துக்கும் ஒரு மன உற்சாகத்தை கொழந்தைங்களுக்கு மன உற்சாகத்தை ஏற்படுத்தக் கூடிய ஒரு விஷயோம் இப்போ கொழந்தைக்காக அதை வைக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தேர்ட் பிரைஸ் வரைக்கும் பசங்கள் கொடுக்குறாங்க ஃபஸ்டு செகேண்டு தேர்ட்டுனு பிரிச்சு கொடுக்குறாங்க இப்போ வந்து ஒரு சின்ன கொழந்தை ஒரு மூணு நாலு வயசு கொழந்தைகலேந்து விளையாட்டு போட்டியில் சேர ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு சேர்ந்து பிரைஸ் கூட இந்த மாதிரி அன்றைக்கி ஈவினிங்காவே வல வல வழங்குறாங்க டான்ஸ்லிருந்து மற்றபடி பெண்களுக்கான கயிறு இழுக்குற போட்டி பானை உடைக்கிற போட்டி இந்த மாரி போட்டிகளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி மக்களுக்காக வைக்கிறாங்க இதில் வந்து அதுதான் இதில் இது இந்த போட்டியை பொறுத்த வரை எடுத்துக்கிட்டால் யாரையும் வேண்டாம்னு சொல்றதுக்கு கிடையாது நீங்கள் எவ்வளோ வயசானாலும் பாட தெரிஞ்சவங்க அது மாதிரி போய் பாடலாம் டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்க போய் டான்ஸ் ஆடலாம் யாரையும் வேண்டாம்னு சொல்லுறதுக்குலாம் இதுக்கு தடையே கிடையாது இதுக்கு வயது வந்து ஒரு தடையே கிடையாது நீ எத்தனை வயசுலேந்து எத்தனை வயசு வரைக்கு வேணாலும் எந்த போட்டிலையும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது பண்ணிக்குவாங்க நெக்ஸ்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டால் நம்ப சித்திதை மாதத்த சொல்லலாம் சித்திரை மாதத்துல எடுத்துக்கிட்டால் சித்திர ஒன்று ஒரு சித்திர பெ பெருந்திருவிழாவா அது ஒரு பெரிய ஒரு பிரம்மிப்பான விஷயம் தான் கொண்டாடுறது நம்ம ஜனவரி ஒன்றை எப்படி சொல்கிறோமோ அது இது வந்து ஆங்கிலத்தில் ஆங்கில மாதத்தில் பிறக்கக்கூடிய ஜனவரி ஒன்று சித்திரை மாதத்துல வர்றது சித்திரை ஒன்று அப்போ வந்து இது வந்து தமிழ் வருட பிறப்பு அது ஆங்கில வருட வருடப் பிறப்பு இது தமிழ் வருடப் பிறப்பு அன்றைக்கும் எடுத்துக்கிட்டால் இந்த ஆடு மாடுகளுக்கு விவசாயம் சித்திரை ஒன்றுங்கறது விவசாயத்துக்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்புனு சொல்றது தான் சித்திரையில் வந்து சொல்லுவாங்க நம்ப விவசாயம் பண்ணுறதுக்காக நம்ப கடவுள் இன்றைக்கி என்ன படி அளக்கிறானோ அது தான் நமக்கு அப்படினு சொல்லுவாங்க அந்த சித்திரையில் அன்றைக்கி வந்து நம்ப கோவிலுக்கு மா அரிசி அரிசி அதாவது அரிசி கம்பு பாசிப பாசிப்பயறு இதெல்லாம் இருந்தால் அரிசியில் கலந்து கோவிலுக்கு படைக்க எடுத்துகிட்டு போவாங்க இது மாதிரி மாட்டுக்கு அன்றைக்கி தான் ஏர் கட்டுவாங்க ஏர் கட்டி மா ஆடு மாடு ட்ராக்ட்ரு மாடு கூட கெட ஆடு கிடையாது மாடு தான் மேக்ஸிமம் அது மாதிரி வாகனங்கள் அனைத்தையும் ஒரே இடத்துல நிற்பாட்டி அன்றைக்கி அதுக்கு அதுதான் கற்பூரம் காட்டி அதுக்கு தீபாராதனை காட்டி நம்ம இந்த இந்த வருஷோம் காட்டில் விவசாயம் பண்ண போகிறோம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி அதை ஏ அதை வந்து சொல்வது ஏர் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு பண்டிகை சித்திரையில் கொண்டாடுறாங்க இப்போ அன்றைக்கும் வந்து எடுத்துக்கிட்டால் இப்போ வீட்டில் செய்யக்கூடிய உணவுகள்னு எடுத்துக்கிட்டால் அதாவது வடை பாயாசம் பொரியல் எதை கா பொரியல் காய்ங்கிறது மேக்ஸிமம் கண்டிப்பாக அன்றைக்கி வந்து முருங்கக்காயை சாம்பாரில் சேர்ப்பாங்க அந்த சித்திரை அன்றைக்கி சமையல் முருங்கக்காயை சேர்ப்பாங்க முருங்கக்காய் மாங்காய் சேர்ப்பாங்க சாம்பாரில் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டால் ஆடி மாசம் சொல்லலாமா ஆடி மாசம் ஆடி மாதத்துல வந்து நம்ப ஆடி மாதத்தியும் எடுத்துக்கிட்டால் ஆடி திருவிழாங்கிறது கோவிலுக்காகவும் படைக்கப்பட்ட ஒரு விஷயோம் தான் அதையும் தாண்டி நமக்கு வந்து அன்றைக்கும் நான்வெஜ்ஜி தான் அதாவது மாதிரி என்ன அவங்கவுங்க தேவைக்கேற்ப மாதிரி தான் கறிகள் எடுத்து அன்றைக்கும் சமைச்சிக்கிறாங்க அப்புறம் தீ தீபாவளி பண்டிகையை சொல்லலாம் தீபாவளி பண்டிகையை எடுத்துக்கிட்டால் தீபாவளி பண்டிகைங்கிறது நராகாசுரன அழிச்ச ஒரு நாள் அது வந்து அதை அழிச்சி தான் நம்மளுக்கு தீபாவளிங்கிற ஒரு பண்டிகையே மக்கள் கொண்டுக்கிட்டு வந்தது ஒரு விஷயோம் தீபாவளி பண்டிகைக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி இனிப்பு பலகாரம் தான் இனிப்பு பலகாரம் இந்த மாதிரி வடை பாயசோம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கண்டிப்பாக அன்றைக்கி தீபாவளி டைம்லாம் வந்து ஸ்வீட் வீட்டில் பண்ணுவாங்க முறுக்கு லட்டு பூந்தி அதிரசம் பாதுஷா இந்த மாதிரி செய்து வெச்சு எல்லாம் இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் கொழந்தைங்க இருக்குது எங்கள் வீட்டுக்காரருக்கும் இது செய்ய தெரியும் அதனால இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நாங்கள் செய்து சமைச்சு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்கோம் தீபாவளி பண்டிகைக்கும்